சார் இந்த தீபன் டிப்பார்ட்மெண்ட் ஸ்டோராங்க நான் அந்த பேங்க் உள்ள பக்கத்து டிப்பார்மெண்ட் ஸ்டோர் தான் வச்சுருக்கேன் கிராமத்துக்குள்ள உங்கள் கடையில் பர்ச்சேஸ் பண்ணால் எதுவும் ஆஃபர் எதுவும் தள்ளுபடி எதுவும் இருக்கா எனக்கு அரிசி கோதுமை மற்ற இன்னும் ஐட்டங்கள் நிறையாத் தேவைப்படுது கடைக்கு ம்

இல்லை இப்போ தான் பஸ்ட் ஆரமிக்கிறோம்

ஆ சரிங்க லூசில் அது மொத்தமாக எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து மந்த்லி ஒரு ஒரு மந்த் தான் பேமெண்ட் தருவோம் மாசம் மாசம் ஆ சரி

ம மாதம் ரெண்டு டைம் எடுப்பேன் ஆ சரிங்க

ஆ சரிங்க மொத்தமாக நாங்கள் ஆ சரிங்க வந்துர்றேங்க நீங்கள் போகிறத்துக்குள்ள இங்கேப் பொருள் நியாமாக இருக்குமாங்க ஆ சரிங்கள்

சரிங்க காலையில் எத்தன மணிக்கு ஓப்பன் இரவு எத்தனை மணிக்கு மூடுவீங்க ஆ சரிங்க அப்போ காலையில் வர்றேங்க ஒரு பதினோரு மணி போல் வர்றேங்க ஆ ஆ சரிங்கள் ஆ சரி